நடனம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்ட்டிவிட்டி வந்து டான்ஸ் ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஃப்ரீ டைமில் வந்து பாட்டு போட்டு ஆடினா எனக்கு ரொம்ப ரிலீஃபாக இருக்கும் அந்த ஸ்ட்ரெஸ்னெஸ் வந்து நடனம் அந்த டான்ஸ் பண்ணும்போது இருக்காது பட் கடந்த காலம் வந்து பாரம்பரிய நடனம் பார்த்தம்னா வந்து பரதநாட்டியம் தான் பரதநாட்டியம் தான் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஃபோக் நல்ல இது அது வந்து ஒரு தெய்வத்தை மதிச்சு அவர்களுக்கு கீழே ஆடுற மாதிரி இருக்கும் நிறைய க வந்து கண் அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் அதனாலே பரதநாட்டியம் ஆடும் போது அவங்க பாடி வந்து ரொம்ப ப்ரிஸ்க்காக இருக்கும் நல்லா வளையும் ஸோ அந்தமாதிரி இருக்கும்போது அவர்களுக்கு ஒரு அது ஒரு எக்ஸ்சைஸ் மாதிரியும் இருக்கும் அவர்களுக்கு ஒரு ரிலிஃப்பாவும் இருக்கும் ஸோ அந்தமாதிரி நிறைய அதுலையே வந்து இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பெண்ணு வந்து என் கூட படிக்கிற ஒரு பெண்ணு வந்து டான்ஸில் டீச்சராக இருக்கா ஸோ அந்தளவுக்கு பரதநாட்டியம் டீச்சராக இருக்கா அந்தளவுக்கு வந்து நடனம் வந்து இன்று இன்றளவும் வந்து பரதநாட்டியமெலாம் இருக்குது ஆ ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் வந்து இப்போ வந்து மோஸ்ட்லீ ட்ரெண்டிங்னு சொன்னோம்னா வந்து வெஸ்டன் டான்ஸ் ஃபோக் டான்ஸ் இந்தமாதிரிதான் வந்து இப்போ எல்லாமே ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது அந்த நடனம் வந்து இந்த சாரி கட்டிகிட்டு ஆடுறதை அது அப்படியே ஆப்போசிட்டாக கிழிஞ்ச பேண்ட்டு இதெல்லாம் போட்டு வந்து எல்லாம் வந்து ஆடிகிட்டு இருக்காங்க ஸோ வைப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இந்த இப்போ உள்ளதெலாம் வந்து ரொம்ப டான்ஸ் ஸ்டைல் சேன்ஜ் ஆயிருக்குது ஸ்டெப்ஸ் நியூ ஸ்டெப்ஸ் நிறைய வந்துருக்குது ஒவ்வொரு மூவிஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த பீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நிறைய ஸ்டெப்ஸ் வந்து இப்போ புதுசு புதுசாக வந்துகிட்டே இருக்குது இந்தமாதிரி நிறையா வந்துருக்குது அன் அப்போ உள்ள பரதநாட்டியம் அப்படிங்கிற ஒரு ஜோனருக்கும் இப்போ உள்ள அந்த வெஸ்டன் டான்ஸ்க்கும் ரொம்ப நிறையவே டிஃப்ரன்ஸ் இருக்குது ஸோ ஒரு பர்சன்ட் கூட இதுலேருந்து அதுக்கு வராது ஸோ இது ரெண்டையும் சேர்த்து ஆடுகிறவங்களும் இருக்காங்க லைக் பரதநாட்டியத்தில் வெஸ்டன் டான்ஸ் வரது அந்த ட்ரெஸ் சேன்ஜ் அந்த ஸ்டைல் மாற்றி ஒரு புது ஜானரில் கொண்டு வரது இந்தமாதிரி நிறைய இருக்குது நிறைய டிஃப்ரண்ட்ஸ் வந்து அந்த அப்போ உள்ள அந்த டான்ஸ் ஸ்டைல்க்கும் இப்போ உள்ள டான்ஸ் ஸ்டைல்க்கும் நிறைய டிஃப்ரண்ட் சேன்ஜ் வந்துருக்குது அதே சேம் டைம் பேக்ரௌண்ட் இந்தமாதிரி எல்லா இதுவுமே பார்க்கும்போது நிறைய சேன்ஜஸ் இருக்குது ட்ரெஸில் சேன்ஜஸ் இருக்குது ஸ்டெப்ஸ் வேரியேஷன்ஸ் அவங்களோடய அந்த மேக்கப் சென்ஸ் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸு அந்த பேக்ரௌண்டு கூட ஆடுறவங்க அந்த கோரியோகிராஃபி அந்தமாதிரி எல்லா விஷயத்திலைமே வந்து டான்ஸ் அப்போ உள்ளத்துக்கும் இப்போ உள்ளத்துக்கும் டான்ஸ்னு பார்க்கும்போது இந்தமாதிரி நிறைய வேரியேஷன்ஸ் வந்து வந்துருக்குது ஆனால் இன்றளவும் வந்து இந்த ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணுறவங்க பரதநாட்டியம் ஆடிகிட்டு இருக்காங்க நிறைய லெவல்ஸ் வந்து போயி அதுக்காக ஷோஸ்ஸெலாம் கூட நடந்துகிட்டுருக்கு இன்டெர்நேஷ்னல் லெவெல்லையும் லைக்கு கனடா யூஎஸ்ஏ யூகேயில் கூட பரதநாட்டியம் ப்ரோகிராம்ஸ்லாம் வந்து தமிழ்நாட்லேருந்து இந்தியாவிலேருந்து நிறைய பேர் பார்ட்டிஸ்ப்பேட் பண்ணுறாங்க ஸோ இந்தமாதிரி நெறையா சேஞ்சஸ் இருக்குது இதை பின்பற்றவங்களும் இருக்காங்க